சுயக்குழு உதவி அது வந்து நல்ல திட்டம் தான் இதில் வந்து மெஸ்ஸா கேர்ள்ஸுக்கு வந்து இப்போ என்னென்ன பெண்களுக்கு தேவைப்படுதுன்னா டைலரிங் கற்றுக்கலாம் அடுத்து இப்போ அவங்களும் ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பண்ணிணா ஒரு இட்லி கடை அது மாரி கூட போடலாம் இப்போ எல்லோரும் இந்த கார்ப்ரேட் கம்பெனியோடு சேர்ந்து நல்ல ஒரு பார்க்க ஒரு யூனிக் லுக்கோடு தர்றாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இது வந்து கொடுக்கறது நல்ல ஒரு திட்டம் அந்த திட்டத்தில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த இதில் வந்து நீங்கள் எந்தளவுக்கு பார்க்குறிங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட உழைப்பையும் போடணும் உழைப்ப நீங்கள் போட்டிங்கன்னால் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது அது மாதிரி எல்லோரும் வந்து இந்த குழுவில் வந்து சேர்ந்து முன்னேட்டுனே கவர்மெண்ட்டே எல்லோரும் கவர்மெண்ட்டுக்கு எல்லோரும் வரி கட்டினா தான் கவர்மெண்ட்லேருந்து திருப்பி உங்களுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை சரி பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எல்லோருமே வந்து உதவித்தொகை பெறுங்கள் இந்த மாதம் ஆயர ரூவா கூட இப்போ தர்றாங்க எல்லாத்துக்கும் மாதம் ஆயர ரூவா தர்றப்போ எல்லாத்துக்கும் உதவி உ உதவியாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் அதை என்னன்னு பாருங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக எல்லோரும் இந்த இதை வாங்கி பெறுங்கள் எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு இருக்கறப்போ இதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு வான ஒரு நல்ல திட்டங்கள் இருக்கிறது குடும்பத்திற்கும் கஷ்டப்படாமல் இருப்பீங்க ஒரு குடும்பத்தில் கஷ்டப்படாமல் இருப்பிங்க பட் ஆனால் லைஃபில் நீங்கள் கொஞ்சம் இன்னும் நல்ல கஷ்டப்பட்டிங்கன்னால் நல்ல பெரிய இடத்துக்கு போகலாம் இந்த உதவிக்குழு மூலயமா நிறையா பெண்கள் பயனடைஞ்சுருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆலு அதில் வந்து எங்கள் அம்மா ஒன்று அதை மாதிரி நிறையா எல்லோரும் சுயத்தொழில் ஆரம்பிச்சுருக்காங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரிலாம் நிறையா ஆரம்பிச்சுருக்காங்க ஆனால் எந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்ல இதை வந்து எடுத்துக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப மிக மிக மிக நல்லது இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து மெயினாக வந்து இந்த உதவித்தொகை கொடுக்கறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது அப்புறம் இதன் மூலயமா சுயத்தொழில் ஆரம்பிக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துகள சொல்லிக்கிறேன் இதை நீங்கள் இன்னும் சக்ஸஸ் பண்ணி நல்லா இன்னும் நீங்கள் நல்லா முன்னேற்றி கொண்டு வந்திங்கன்னால் இந்த உதவித்தொகை இன்னும் டா இரண்டு மடங்காக பணம் தருவாங்க கவர்மெண்டு இதை நீங்கள் வந்து வட்டி கம்மி வட்டி கம்மி அதோடு இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி எல்லாமே கம்மியா இருக்கறப்ப நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள்